நீச்சல் அடிக்க என்ன நீச்சல் அடிக்கும் போது காயம் உடம்புல படாமல் இருக்க என்னென்ன என்ன பண்ணணுன்னால் இப்போ நம்ம கிரிக்கெட்டு விளையாட்றோன்னா கிரிக்கெட்டில் வந்து அந்த பேடு இதெல்லாம் வச்சு அங்கே சேஃப்டியாக வெச்சுருப்பாங்க அதே மாதிரி நம்மளும் நீச்சல் அடிக்கக் கண் கண்ணாடி அதுக்கான துணிகள் இதெல்லாம் போட்டுகிட்டு நம்ம நீச்சல் அடித்தம்னா நமக்கு ஒரு எந்த ஒரு அடியும் காயங்களும் ஏற்படாது கண் கண்ணுக்குக் கண்ணுக்குள்ளே தண்ணி போச்சுன்னால் கண் ரெட் கலரில் ஆகிரும் அப்புறம் கண்ணுக்குப் பாதிப்பு வரும் அதனால் கண் கண்ணாடி போடணும் கா உடைகள் ஏன் அணிகிறோன்னா ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தோம்னா நமக்குத் தண்ணி வந்து ஒட வந்து உடம்ப னாடம்பு வந்து ஒத்துக்காது உடம்பு ரொம்ப தண்ணியிலேயே இருந்தம்னா உடம்பு இதாகிரும் உடம்பு நடுக்கம் எடுக்கும் அடுத்த நாள் காய்ச்சல் வர்றதுக்கும் வாய்ப்பிருக்குது அதனால் வந்து உடம்பு வந்து நம்ம ஃபுல் டைமாக பார்த்துக்கணும் அதனால் நம்ம வந்து இந்த கண் கண்ணாடி கண் உடைகள் இதுக்கெல்லாம் உதவுது மற்றபடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு நம்ம நீச்சல் அடித்தோம்னா தான் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது